இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து விளையாட்ல எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னா நம்மளோடய லைஃப் ஸ்டைலோடய சேஞ்ச்சிக்கே காரணம் வந்து விளையாட்டா இருக்கலாம் இப்போ ஒரு விளையாட்டா விளையாண்டாங்கன்னா அதில் ஜெயிக்கிறது தோற்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரெசென்ஸ் ஆஃப் மைண்ட்டை கொடுக்குறது வந்து விளையாட்டு அது வந்து நம்மளோடய வாழ்க்கை தரத்தில் வந்து நேர்மறையான தாக்கத்தை தான் எப்பவும் தரும் நம்மளோ ம மைண்ட் ரிலாக்ஸ்ஸாக இருக்கும் விளையாடுறது அது ஒரு நேர்மறையான தாக்கமாக இருக்கும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸோடய வந்து எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் நல்ல ஹேப்பினெஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடய சேர்ந்து விளையாடுறது எல்லாம் அப்புறம் சேந் சேர்ந்து விளையாடுறதுல வந்து என்னென்னா ஒரு ஒரு ஒருத்தவங்கள வந்து புரிஞ்சிக்கமுடியும் இவங்க இப்படி விளையாடுவாங்க அவங்க அப்படி விளையாடுவாங்கன்னு மற்றவங்கள யூகிக்கின்ற மற்றவங்கள யூகிக்கின்ற தன்மை வந்து நமக்கும் இருக்கும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணவும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம விளையாண்டோன்னா அது வந்து நம்மளோடய நம்மளோடய வாழ் வாழ்க்கையோடய குவாலிட்டியை வந்து உயர்த்தும் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அந்த இதை தரும் விளையாடுறது இதெல்லாம் நேர்மறையான தாக்கம் தான் அப்புறம் என்னென்னா இது எல்லாம் நம்மளோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இப்போ நம்ம சேர்ந்து விளையாடுறது சரி ஒரு ஒரு தனி தனி ஸ்போர்ட்ஸ்ஸில் வந்து நம்ம யூனிக்கா யூனிக்யூவா தெரியவோம் ஒரு ஒரு விளையாட்லேயும் வந்து நம்ம தனித்துவமாக விளையாண்டோன்னா அது நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து நல்லா மேம்படுத்தும் இது எல்லாம் நேர்மறையான தாக்கத்தை தரும்